நான் டிரைவர் அண்ணா ரொம்ப நன்றீங்கணா நாங்கள் இவ்வளோ நேரத்துக்கு மருப்பூர் ஜங்க்ஷன்லருந்து எங்கே தர்மபுரி வரைக்கும் பத்தரமாக எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டீங்கள் அதுவும் அன்டைமு ட்ரைன் வரத்துக்கு ஒரு மணிநேரம் வேற லேட் ஆயிடுச்சு இதுவரைக்கும் வெயிட் பண்ணி எங்களை அங்கேருந்து இங்கே கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றீங்கணா ஆமாம் அங்கே ஊர்லயே அம்மா சொன்னாங்கள் சென்னைலேருந்து கிளம்பும் போதே நீ இவ்வளோ நேரத்துக்கு போக வேண்டாம் அங்கே மருப்பூர்ல பஸ்ஸு இருக்காதுன்னு சொன்னாங்கள் நான் கேட்கல சரி காலையிலேயே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புணுன்றதனால தான் இவ்வளோ நேரத்துக்கு வந்தேன் வண்டி கிடைக்காதுன்னு நினச்சேன் பரவாயில்ல உங்கள் நல்ல நேரத்துக்கு உங்கள் காரு இருந்தது இவ்வளோ நேரத்துக்கு கூப்பிட உடனே குழந்தைங்க நான் லேடி வந்திருக்காங்கன்னு சொல்லிடு வந்திங்க ஆமாம் பத்தரமாக கூட்டுடு வந்திங்கனால் அதுக்காக ரொம்ப நன்றி பத்தரமாக ஒரு ஒரு உறவினர் போல் இறக்கிவிட்டீங்க இந்த காலத்தில் எவ்வளோவோ திருட்டு பயலா இருக்குது அதெல்லாம் தாண்டி என்ன திக்கு திக்குனு இருந்துச்சு எப்படி போய் வீடு சேரப்போகிறோன்னு கொண்டு வந்து விட்டீங்கண்ணா ரொம்ப நன்றீங்கணா